கிராமப்புறங்கள் வந்து விவசாயத்துல திறமையான தொழிலாளர்கள கண்டுபிடிச்சு அவங்கள தக்க வெச்சுக்கிறதுல வந்து பெரிய சவாலாக இருக்கும் பொதுவாக வந்து எங்கள் காட்டுக்குலாம் வேலைக்கு வருவாங்க அவங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா அதில் ஒரு சிலர் வந்து நல்லா வேலை செய்வாங்க அவங்க வந்து அவங்க வேலை செய்யும் போதே நம்மளுக்கு தெரியும் அதாவது உண்மையாக நம்மள விவசாயத்து மேலே வந்து ஒரு ஈடுபாடோடு இருக்கிறவங்க தான் வந்து அந்த மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க ஒரு சிலர் வந்து ஏனோ தானோன்ட்டு வந்து வேலை செய்வாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப பெருசாக விரும்புகிறதில்ல ஆனால் வந்து அந்த முழுமையான ஈடுபாட்டோட இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா அவங்க வந்து வேலை செய்ய அவங்க வந்து அவங்கள தக்க வெச்சுக்கறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஏன்னா அவங்க வந்து சில நேரங்கள் வந்து அவங்க சொல்கிறபடி தான் கேக்கணும் அப்படிங்கற மாதிரி இது பண்ணுவாங்க ஏன்னா வேலை நல்லா செய்வாங்க பட் அவங்க கேக்கிற சம்பளம் குடுக்கணும் அவங்க கேக்கிற வசதிகள்லாம் பண்ணிக் குடுக்கணும் இப்போ வந்து அவங்க இப்போது எங்களுதே வந்து காட்டில் கடலை எடுக்க வராங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு நல்ல டீமா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் வசதி அவங்களுக்கு வந்து தண்ணி சாப்பாடு அவங்களுக்கு போக்குவரத்துக்கு தேவையான இது எல்லாமே நம்ம பண்ணிக் கொடுத்தோம் அப்படின்னா தான் அவங்க வந்து தங்குறதுக்கு ஒத்துக்குவாங்க அதுக்கு நம்ம நிறையா வந்து இது பண்ண வேண்டியது இருக்கும் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு சூழ்நெலையில அவங்களோட கூலி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பெண்கள் வந்து ஒரு முந்நூற்று ஐம்பது ரூபா வரைக்கும் வாங்குகிறாங்க ஆண்கள் வந்து ஐந்நூறுபா வரைக்கும் வந்து வாங்குகிறாங்க இது வந்து ஒரு நேர கூலி தான் ஒரு நேரம்னா இப்போ காலையில் ஆறு மணிக்கு வந்தாங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மணி வரைக்கும் வேலை செய்வாங்க இதுக்கு தான் இந்த கூலி அதுக்கு மேலே வேலை செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா சம்பளம் கொடுக்குற மாதிரி இருக்கும் கிராமங்களில் பொதுவாக வந்து மக்கள் வந்து விவசாயத்துக்கு வந்து நிறைய பேர் இருப்பாங்க இப்போலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொழில் அதிகரிக்க அதிகரிக்க என்ன ஆகுது அப்படின்னா அதை விவசாயத்த விட்டு மக்கள் வந்து வெளியில் வேறு வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க இது வந்து இப்போது மறுபடியும் நம்ம விவசாயத்துக்கு அவங்கள வேலைக்கு கூப்பிட்றதுங்கறது ரொம்ப சவாலாக தான் இருக்குது